ஆ சார் சிட்டி ரீட்டெயில் ஷாப்பா சார் எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுது இந்த மாத கடைசியில் மளிகை சாமான் காய்கறி அப்புறம் சோப்பு பேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் தேவைப்படுது சார் சார் எனக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை டுவெண்ட்டி செவன் வேணும் சார் இப்போ அதான் லாஸ்ட் டேட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்துவிட்டு இந்த மாத கடைசி வந்துவிடும் அதுக்கப்பபுறம் இன்னும் ஒரு ஒரு மாதம் அதை வெச்சி தான் நான் மேனேஜ் பண்ணணும் எப்படி தெரியும் நீங்கள் வந்துவிட்டு வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரியா அப்படிங்களாங்க சரி சரி ஓகே சார் இப்போ டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு அமௌண்ட்டுலாம் இப்போ எப்படி டிஸ்கவுண்ட்டுலாம் உண்டா இப்போ எல்லா பொருளுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டா இல்லை மொத்தமாக வாங்க மொத்தமாக டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா

எப்படி சார் ஜிஎஸ்டி பில்லு சேர்ப்பிங்களா இல்லை நார்மல் பில்லா உங்கள் பில்லு சரிங்க சார் அப்போ நான் ஜிஎஸ்டி நான் நேரில் கடைக்கு வந்துவிட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபார்ம் கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி பில்லே போட்டு கொடுத்துருங்க ஏன்னா அதான் எனக்கு கொஞ்சம் சேஃப்டி

ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ ஜிஎஸ்டி பில்லுக்கு கம்பெனி இல்லை சார் இப்போ வந்து மாதம் மாதம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது இப்போ ஜிஎஸ்டி பில்லுனா தான் எனக்கு கரெக்டாக கணக்கு கரெக்டாக வரும் இல்லைனா அப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நார்மல் பில்லுன்னா ஏமாத்துகிறோன்ற மாதிரி ஆகிடும் ஜிஎஸ்டி பில்லுனா ஏமாற்ற முடியாதில்ல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனு அந்த ரெண்டு நாளில் எந்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல சார் சார் இப்போ அரிசி வந்துவிட்டு ஒரு ஒரு சிப்பம் வேணும் இப்போ ஒரு ஐம்பது ரூபா அரிசி இல்லை ஒரு அறுபது ரூபா அரிசினாலும் பரவாயில்லை நல்ல அரிசி வேணும் அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்துவிட்டு ஒரு ஆமாம் சார் சாப்பாட்டு அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் ஒரு பத்து கிலோ இருந்தால் போதும் ஆமாம் சார் அது வந்துவிட்டா ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு அப்படியே சும்மா அப்படியே வீட்டுக்காக ஓட்டிப்பேன் அப்படியே அப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா அந்தமாதிரி ஐட்டம்லாம் இப்போ காய்கறி ஐட்டம்லாம் இருக்குதுங்கல்ல அதெல்லாம் நான் நேரில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு மற்றபடி இந்த சோப்பு சே இது எல்லாமே வந்துவிட்டு நான் சொல்லிடுறேன் சார் ஷாம்பு ஒரு பெரிய பாட்லு சார் அப்புறம் வந்துவிட்டு ஒரு ஃபிஃப்ட்டி ருப்பீஸு ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருக்கும்ல அந்த பாட்லு ஒன்று என்ன ப்ராண்டு சார் நல்லாயிருக்கும் பேன்ட்டீனே கொடுத்துருங்க பேன்ட்டீனே கொடுத்துருங்க ஆமாம் எம்எல் ஒரு இப்போ பெரிய பாட்லு ம இந்த இப்போ ஒரு நூறுபா நூத்திற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஒரு எம்எல்லாம் தெரில நீங்கள் ஒரு பெரிய பாட்லு இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி பார்த்து கொடுத்துருங்க ஆ இப்போ டவ் சோப்பு வந்துவிட்டு ஒரு நாலு சோப்பு வேணும் இருக்கிறதுலே பெரிய சைஸ்ஸு அப்பபுறம் பேஸ்ட்டு ஒரு நூறுபாய்ல ஒரு பேஸ்ட்டு ஒன்று கொடுத்துருங்க ஒரு பெரிய பே பெரிய பேஸ்ட்டு எல்லாமே பெரிய பெரிய ஐட்டமாக தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் சின்ன ஐட்டம்லாம் வந்துவிட்டு வராது ஏன்னா ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஓகே சார் அப்புறம் மற்ற இதெல்லாம் வந்துவிட்டு நான் கொஞ்சம் டீட்டெய்லாக நான் வாட்ஸப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் இல்லைனா உங்களுக்கு வந்துவிட்டு வீட்டில் கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன் இது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும்

சரி சார் ஓகே சார் நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன்